சமையல் வந்துட்டு நல்லா பண்ணுவேன் சூப்பராக பண்ணுவேன் பட் வந்துட்டு போட்டிகளுக்கு போனது கிடையாது அதே மாதிரி அந்த சமைக்கும் போது வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் போட்டு இது பண்ணுறது அதுவும் அதுக்கும் போனது இல்லை அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு கிடையாது பட் ஆனால் சொந்தமாக நம்ம தொழில் செய்யணும் சமையல் ஒரு ஹோட்டல் வைக்கணும் அந்த மாதிரி ஆர்வம் இருக்குது ஆனால் அந்த மாதிரி போட்டிகளுக்கோ இல்லை எங்கேயோ போனது இல்லை எனக்கு கிராமப்புற சமையல் தான் நல்லா தெரியும் ஸோ அதனால் கிராமப்புறத்துலேயே அந்த ஒர்க் ஒரு ஹோட்டல் ஆரமிக்கலாம் அப்படிங்குறது இருக்கேன்